சமையல் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேணுங்கிற சின்ன சின்ன ஹெல்ப்பு அந்த வெங்காயம் எடுத்துக் கொடுத்துருப்போம் கருவேப்பிலை வேணுனால் உடச்சி வந்து கொடுப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி தான் நாங்கள் செய்வோம் மற்றபடி எல்லாம் அவங்க எல்லாம் சிறப்பாக செய்வாங்க கொழந்தைங்களுக்கு புடிச்ச ஐட்டமெலாம் செஞ்சுக் கொடுப்பாங்க எங்களுக்கு புடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சுக் கொடுப்பாங்க பிள்ளைங்கள அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டமெலாம் நாங்கள் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பெல்லாமே நாங்கள் உதவி பண்ணுவோம் மற்றபடி எல்லாமே சிறப்பாக செய்வாங்க யா அவங்களுடைய சமையல்னால் தான் நாங்கள் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கிறோம் எ சிறு தானியம் தான் எங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு பெரும்பாலும் காலைக்கு டிஃபனே அதுதான் அந்த மாதிரி சாமை தினை இந்த மாதிரியுடைய வகைவகையா புதுமையாக எல்லாமே செஞ்சுக் கொடுத்து எங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்காங்க இந்த ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு இதனால எங்களுடைய உடம்பு நல்லா இன்னும் தைரியமாக இருக்கோம் நாங்கள் இன்னும் காட்டில் வந்து நல்லா வேலை செய்ய முடியுது கொழந்தைங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி காய்கறி வகை எல்லாம் நிறையா செஞ்சுக் கொடுத்து பிள்ளைங்கள்லியும் நல்லா கவனிச்சிக்குறாங்க அந்த சிறப்பான உணவு தான் பெரும்பாலும் எங்கள் வீட்ல வந்து பெரும்பாலும் சிறு தானியம் தான் அதிகமாக நாங்கள் உபயோகிச்சுட்டிருக்குறோம் அவங்க வந்து சிறு தானியத்தை ஒத்தி நல்லா சிறப்பாக செஞ்சுக் கொடுக்கறனால நாங்கள் நல்லா இருக்கிறோம் எங்களுடைய குடும்பம் நல்லா இருக்குது